இருபத்தி ஒன்று பூஜியம் ஒன்று இருபது இருபத்தி நாலு பதினாறு பூஜியம் ஆறு இருபது இருபத்தி நாலு பன்னெண்டு பன்னெண்டு இருபது இருபத்தி நாலு பூஜியம் ஒன்று பூஜியம் ஒன்று இருபது இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு பூஜியம் நாலு இருபது இருபத்தி நாலு